ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் ஆ இருக்கு மேம் ஆஃபர் இப்போ வர்ற ஆடி ஆஃபர் போயிட்டுருக்குல மேம் அதுலையும் இருக்கு நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக எதிர்பாத்தாலும் அந்த ரேஞ்சுலையுமே இருக்கு மேம் ஆ ஆஃபரில் இருக்கு மேம் ஆஃபர் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு மேம் இந்தமாதிரி செட்டாக வேணுமா இல்லை இன்டியூஜ்சுவலாக உங்களுக்கு மட்டும் அப்படி கேட்குறீங்களா மேம் இல்லை ஃபேமிலி ட்ரெஸ்மாதிரி கேட்குறீங்களா மேம் கப்புல் ட்ரெஸ் மாதிரியா மேம் எத்தனை பேர் மேம் இல்லை உங்களுக்கு மேரீடாக அன் மேரீடாக மேம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஓகே மேம் ஓகே மேம் கப் இப்போ டீ சர்ட் ஸ்கைபுளு கலர் பேண்ட் வந்து இப்படி லோயர் வேணுமா பிளாசோ இந்தமாதிரி கேட்குறீங்களா இல்லை ஜீன்ஸ் பேண்ட் மேம் ஓகே மேம் நீங்கள் இந்தமாதிரி பிரைஸ் வந்து நீங்கள் லோ பிரைஸ்சு கேட்குறனால ஸ்டார்ட்டிங்கே வந்து சிக்ஸ்டி எப்படி சொல்கிறது சிக்ஸ்டிலந்து சைல்டுக்கு இருக்கு மேம் உங்களுக்குலாம் வந்தா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுரூவா இந்தமாரிதான் மேம் ஸ்டார்ட் பண்ட்டாங்க நீங்கள் ஏற்கனவே இங்கே கஸ்டமர் கார்டு வச்சுருக்கீங்களா மேம் கஸ்டமர் கார்டு இருந்தாக்கூட நாங்கள் பா பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏறிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா கஸ்டமர் காரடில்தான் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்றமாரி லெஸ் பண்ணிக்குவாங்க மேம் ஆஃபர் வேறு இருக்கனால கண்டிப்பாக குறச்சிக்குவாங்க மேம் வேறு வேறு நேரில் வந்து எடுக்கறீங்களா இல்லை ஆன்லைனில் ஆர்ட்ரு மாதிரி இந்தமாதிரி பண்ணுறீங்களா மேம் ஓகே மேம் நான் இங்கே இது கம்பெனி ஃபோன்தான் மேம் நீங்கள் வந்துவிட்டு திருப்பி வேணா கால் பண்ணுங்கள் நான் கால் பண்ணிவிட்டுகூட சொல்லுங்கள் நான் இந்தமாதிரி வந்துயிருக்கேன் மேம் சொல்லிட்டு நான் அப்போம்போது வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு கலெக்க்ஷன் நீங்கள் கேட்ட கலெக்க்ஷனை நான் எடுத்துத் தரேன் மேம் ஆ ஓகே மேம் நான் எடுத்தர்றேன் மேம் ஓகே தேங்க் தேங்க் யூ